நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படினா வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு ப்ரொடக்ஷனுக்கு அவ்வளோ ஃபைல் இருந்தது எங்கள் சார் என்ன பண்ணிணாங்க அப்படினா வந்து இந்த ஃபைல் வந்து இன்றைக்கு முடிச்சு ஆகணும் அப்படினு சொல்லி சொன்னாங்க ஸோ வந்து அப்போ நா என்ன சொன்னேன் அப்படினா இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து ஒன் டேயில் முடிக்க முடியாது சார் இல்லை இன்னும் இன்னும் ரெண்டு எம்பலாய்ஸ் இருந்தால்தான் இந்த ஃபைல் வந்து வந்து முடிக்க முடியும் இல்லை ஒரு டூ டேஸ் இல்லைனா த்ரி டேஸ் டைம் இருந்தால்தான் சார் இந்த ஃபைல் ஃபுல்லாகவே முடிக்க முடியும் எங்கள் சார்க்கு எஸ்பிலையின் பண்ணினேன் ஆனால் அவர் என்ன சொன்னாரு அப்டினா இல்லை இன்றையோட டாட் வந்து இன்றைக்கு வந்து இதை முடித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் அந்த க்லையன்ட் வந்து நம்மளேயே கஸ்டமராக நம்மளே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி தரச் சொல்லி சொல்லுவார் இது வந்து நம்ம மிஸ் பண்ணக் கூடாது அப்படினு சொல்லி ரொம்ப ரெக்கியூஸ்ட்டாக கேட்டுக்கிட்டார் ஸோ ஒரு ஓகே அப்படினு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் சார் இல்லைனா நீங்கள் வந்து வேறு எம்ப்ளாயஸ் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும் அப்படினு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஓகே அப்படினு சொல்லிவிட்டு சொல்லி இருந்தாங்க ஸோ நானும் வந்து மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிணேன் சிக்ஸ் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணி நைட் ஈவ்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு என்னால் அந்த ஃபைல் வந்து கால்வாசிக்கூட என்னால் முடிக்க முடியல ஹண்ட்ரட் இருக்குது அப்படினா நான் ஒரு டூவண்டி ஃபைவ் கிட்டேதான் வந்து அந்த ஃபைல் முடித்திருந்தேன் அப்போ வந்து சார் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து என்னை கேட்கும் போது சார் நான் டூவண்டி ஃபைவ் தான் முடித்திருக்கேன் என்னால் இத முடிக்க முடியாது போலே அப்படினு சொல்லியிருந்தேன் நான் சரி ஓகேமா அப்படினு சொன்னார் சரி ஓகே அப்படினு சொன்னார் நான் அப்போயும் வந்து சரி சொல்கிறாரே அவர் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரே அப்படினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிணேன் ஃபைல்ஸை மறுபடியும் எடுக்க ஆரமித்து அவருக்காக நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்தேன் நைட் ஷிஃப்ட் பார்த்து அந்த ப்ரொடக்ஷன் ஃபைலை நைட்குள்ளே எல்லாத்தையுமே வந்து தூங்காமல் அந்த காஃபி மட்டும் குடித்துகிட்டே வந்து நான் எல்லா ஃபைலையுமே வந்து முடித்துக் கொடுத்துட்டேன் அவர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் வந்து அவர் நைனோ கிளாக் ஆஃபிஸ்க்கு வரும்போது நான் எல்லா ப்ரொடக்ஷன் ஃபைலும் முடித்து அவர் கையில் கொடுத்துட்டேன் அது வந்து அவர் வந்து என்னை வந்து ரொம்ப பாராட்டினாரு பாராட்டினது மட்டும் இல்லாமல் எனக்கே என்னை நினச்சு ரொம்ப பெருமையாக இருந்தது ஏனால் ஆறு மணிலேருந்து ஈவ்னிங் ஆறு மணி வரைக்குமே என்னால் டூவண்டி ஃபைவ் கிட்டேதான் வரைக்குத்தான் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடிஞ்சுது ஆனால் நைட் உக்கார்ந்து பண்ணதினால நான் வந்து ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் ஃபைலையுமே முடிச்சுட்டேன் அப்படிங்கும்போது என்னை நெனைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதுல்லாமல் ஆஃபிஸில் எல்லோருக்கும் முன்னாடியும் சொல்லி பெருமையாக பேசினது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது